ஹலோ இது மாதிரி இந்த பிளாக் தண்டர் சுற்றிப் பார்க்கறாங்க அதுபோக கல்லாறு போய் சுற்றிப் பார்க்கறாங்க பத்ராவி கோயில் போய் சுற்றிப் பார்க்கறாங்க அது போக வந்து இங்கே இந்த பக்கம் கருமாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது குஞ்சப்பண்ண மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது கோயில் இல்லாத இடமே இல்லமால் எல்லா போயிட்டு போயிட்டு எல்லாருமே வராங்க பிடிக்கிறாங்க எல்லா எங்கே யாரு வந்தாலும் எல்லா நல்லபடியா இருப்பீங்க பிடிப்பீங்க சரிங்களா ரெண்டாவது அப்படியே போனீங்கன்னால் மேலே போனீங்கன்னால் அந்த பக்கம் கல்லாறு இருக்குது கல்லாத்துக்கு மேல அந்த பக்கம் அது கல்லாத்துக்கு மேல அந்த சைடு ஒரு இது இருக்குதும்மா அது பக்கத்தால் அது குன்னூர் குன்னூர் வேற இருக்குதும்மா குன்னூரில் சிம்ஸ் பார்க்கு அங்கே இங்கே இருக்குது கல்லாறில் அங்கே யாரு கார்டன் இருக்குது அந்த பக்கம் போனா யானை எல்லாம் பிடிச்சி வெச்சு யானை முகாம் இருக்குது குன்னூர்லேருந்து எல்லா பக்கம் சுற்றி பார்க்க இடம் எல்லாம் நிறைய இருக்குதும்மா எல்லா பக்கமும் நிறையா எல்லா எங்கே போனாலும் நல்லபடியாக நல்லபடியாக பார்க்கலாம் பிடிக்கிலாம் ஒரே ஜாலி தான் எல்லாருமே பிளாக் தண்டர் தான் பெரிய ஜாலிம்மா பிளாக் தண்டர் பயங்கரமா ஜாலி அங்கே தான் எல்லா போங்க குளிங்க சாமி கும்பிடுங்க பக்கத்தாலே கன்னிமாரி கோயிலுமும் அங்கே பக்கத்தாலேயே இருக்குது எது சாமியும் குடும்பிடுங்க அப்படியே கீழே வ அப்படியே வந்துட்டீங்க இருந்தீங்கன்னா இந்த சைடு வந்தால் கோயிலுகள் எல்லாம் நிறைய இருக்குது ஏகப்பட்ட கோயில் இருக்குது எல்லா பக்கம் சாமி கும்பிட்லாம் பிடிக்கிலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க போகிற பக்கம் ஆ தெய்வம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் நன்மை சரிங்களா